பாரம்பரிய விளையாட்டுக்கள் கிராமப்புறங்களின் காலாச்சார அடையாளத்தையும் பாதுகாப்பதில் ஊக்குவிப்பதில் என்னென்ன பங்கு வகிக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்ன விளையாட்டு அப்படினு பார்த்தோன்னா கபடி சிலம்பம் ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி பல விளையாட்டுக்கள் நம்ம வந்து சொல்லலாம் உறியடி இந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் இருக்குது அது வந்து நம்ம கலச்சாரத்தை பாதுகாப்பதில் எப்படி முக்கிய பங்கு வகிக்கிது அப்படின்னா ஒவ்வொரு பொங்கல் திருநாளன்றும் நம்ம கிராமப்புறங்களில் வந்து ஜல்லிக்கட்டு கபடி பானை உடைத்தல் உறியடித்தல் இந்த மாதிரி நிறைய போட்டி வந்து நடக்கும் அதில் ஒவ்வொரு வருஷமும் அத கொண்டாடுறதே ஒரு பெரிய நமக்கு ஒரு பெரிய பங்கு தான் அதில் வெற்றி பெர்றது அதில் முயற்சி பண்ணுறது அதில் கலந்துக்கிறது இது எல்லாமே நம்மளுக்கு நம்ம முக்கிய பங்கு வகிக்கிறோம் கபடி இந்த ஜல்லிக்கட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாலே ரொம்ப ஒரு வீரமான விளையாட்டு அப்படினு நம்ம சொல்லலாம் சிலம்பம் சுற்றுறது இந்த கபடியில் ஜல்லிக்கட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பல்லாயிர கணக்கான மாடுகள் காளை மாடுகள் அது காளைமாடு பிடிக்கின்ற வீரர்கள் இவங்கெல்லாம் கலந்துக்கின்றதே வந்து ஒரு பெரிய பெருமையான விஷயந்தான் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் உருவாக்கின விளையாட்டை வந்து நம்ம இன்னுமே வந்து அதை பாதுகாத்து கொண்டு வந்துகிட்டு தான் இருக்கோம் இனியும் கொண்டு போவோம் இதெல்லாம் ரொம்ப பெருமையான விஷயோம் இதை வந்து இப்போ இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்ப இதில் ஆர்வம் காட்டுறதே நம்ம கலாச்சாரத்தை நம்ம பாதுகாக்கிறதுல ஒரு பெரிய பங்கு அப்படினு நம்ம சொல்லலாம் இன்னும் நிறையா பாரம்பரிய விளையாட்டுக்கள் இருக்குது அது வந்து இன்னுமே நம்ம பாதுகாத்துகிட்டு தான் வரோம் பாதுகாத்துகிட்டே இருக்கோம்